முன்னே பின்னே தெரியாத ஒரு ஆள் கூட வேலைக்கு போகிறேன் நான் அவரிடம் முன்னே பின்னே பேசினதும் கிடையாது அவரை பார்த்ததும் கிடையாது இல்லைன்னாலும் வேலை விஷயமா போகிறேன் என் குடும்ப செலவுக்காகவும் என் கஷ்டத்துக்காகவும் அவர் கூட வேலைக்கு போகவேண்டிய நிலைமையாக ஆகிடுச்சி அவரோடு பழகி ஆகணும் தான் இல்லை என்றால் என்னுடைய குடும்பம் பட்டினியாக தான் இருக்கும்